எங்களுக்கு நாங்கள் முறுக்கு முறுக்கு ரவை உருண்டை சுழியம் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அதனால் இந்த இதை மூணு வகையான பொருட்களை நான் செய்வேன் செஞ்சு வச்ச பிறகு அதில் என்னென்ன போடணுன்னு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்று கொடுக்குறோம் எப்படி கற்று கொடுக்குறோம்னாக்க முறுக்குக்கு வந்து எள்ளு ஓமம் இதெல்லாம் போட்டு இப்படி இப்படி எண்ணெய் ஊற்றணும் அதில் நல்லா பெசஞ்சு நல்லா கொஞ்சம் நெய் போட்டு பெசஞ்சு இப்படி சுடனுன்னு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்று கொடுக்குறோம் அதுக்குப் பிறகு சுழியம் சுட்டோனாக்க அதை நல்லா வேக வச்சு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சு அது வெல்லத்த மிக்ஸியில் போட்டு வெல்லத்தயும் நுணுக்கி போட்டு ஏலக்காய் நுணுக்கி ஏலக்கா பொடி போட்டு அதை நல்லா பதமாக வச்சு கெட்டியாக அதில் வந்து மைதா மாவு கலந்துக்கணும் கலந்துக்கணும்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாதத்துக்கு நாங்கள் கற்று கொடுத்துக்குட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ரவை உருண்டை செய்வேன் செஞ்சு அந்த பிள்ளைங்க எப்படிம்மா செய்யற என்ன செய்யற அப்படின்னு கேட்குங்க அம்மா நாளைக்கு நீங்கள்லாம் கற்றுக்கணும் யார் வந்தாலும் செஞ்சு கொடுக்கணும் நம்ம உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு நான் சொல்லி அதை கற்று கொடுத்துகிட்டு இருக்கிறேன் அதில் வந்து ரவை உருண்டையில் நல்லா ரவையை தேங்காய் எண்ணெய் நிறையா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும் கால் கிலோ நூறு ஐம்பது போட்டு வறுத்து வறுத்து வறுத்து வேற பாத்திரத்தில் கொட்டிக்குவோம் கொட்டின பிறகு என்ன செய்வோம் ஜீனியும் கொஞ்சம் வச்சுக்குவோம் ஒரு ஒரு கிலோ ரவைனாக்க ஒரு முக்கால் கிலோ சீனி போட்டுக்குவேன் அதோடு ஏலக்காய் பவுடர் போட்டுக்குவோம் ஒரு பத்து ரூபாவாயோ இருபது ரூபாய்க்கோ வாங்கி ஏலக்காய் பவுடர் போட்டுக்குறோம் அதில் முந்திரி பருப்பு அதை போட்டுக்குவோம் அதை போட்டு நல்லா வறுத்து நெய்யில் வறுத்து அதையும் போட்டு செஞ்சு நல்லா மிக்ஸியில் போட்டு ரவையை அரைத்துக்குவோம் அதையும் அரைத்துட்டு போட்டு இரண்டு கிளாஸ் ரவையை போட்டு அரைத்தோம்னா ஒரு கிளாஸ் ஜீனியும் போட்டு அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் மிக்ஸியில் போட்டு அரைத்ததுக்கு பிற்பாடு கொஞ்சம் நெய்யோ டால்டாவோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஊற்றி நல்லா கிளறிகிட்டு கிளர்ன பிறகு நாங்கள்லாம் ஒவ்வொருத்தர் நெய்யில் செய்யணுங்குவாங்க எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லாததுனால நாங்கள் நெய்யில் செய்ய மாட்டோம் பாலை பசும் பால் வாங்கி இல்லாட்டி கடைப்பாலோ வாங்கி அதை சூடு பண்ணி நல்லா கை பொருக்க வெது வெதுனு நல்லா சுட வச்சு ஊற்றி அப்படி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு ரவை உருண்டைக்கு சொல்லிக்கிட்டுயிருக்கிறேன் அதை அதை பிடிச்சு இப்படி தாம்மா வைக்கணும் அப்படிங்குவேன் அதே மாதிரி வச்சு எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க விரும்பி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு நல்லா இருக்குதும்மா அப்படின் சொல்லுங்க இதுதான் எங்களோடய நாங்கள் சாப்பிடுறது மற்ற வகையெல்லாம் எனக்கு இந்த அது செய்யணும் இது செய்யணும் சொல்லுவாங்க இதெல்லாம் தெரியாது ஆனால் இதுதான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் செஞ்சு கொடுத்துகிட்டு இருக்கிறோம்